என்னுடைய முக்கியமான பொழுதுபோக்கு புத்தகங்கள் வாசிக்கிறது புத்தகங்கள் வாசிக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலையும் தொடர் வரிசை புத்தகங்களும் நான் வாசிச்சு இருக்கேன் கல்கியோட புத்தகங்கள்லாம் நிறை கல்கியோட புத்தகங்கள் அவருடைய கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல ஒன்றான பொன்னியின் செல்வன புத்தகங்கள் தான் தொடர் வரிசை புத்தகங்களாக நான் வாசிச்ச புத்தகம் பொன்னியின் செல்வம் புத்தகங்கள் நிறைய பாகங்களாக கல்வி கல்கி வெளியிற்றுக்கார் அந்த புத்தகங்களல்லாம் வாசிக்கிறது எனக்கு ஏன் பிடிக்கும் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க இப்போ நம்ளுடைய பழமையான அரசர்கள் அவங்களோட வாழ்ந்த விதம் அந்த போர் பற்றின விஷயங்கள் யா அவங்க போராடிய விதங்கள் அவுங்க அரசராகவே இருந்தாலும் ஒரு நாட்டையே கையாண்டனாலும் நயவஞ்சகம் அந்தமாதிரியான விஷயங்களால அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ருக்காங்க ஒரு நாட்டையே எப்படி எழந்துருக்காங்க அப்படின்னு அந்த பொன்னியின் செல்வன் கதை முழுக்க ரொம்ப சுவாரசியமாக போய்கிட்டே இருக்கும் அந்த பொன்னியின் செல்வன் கதை இந்த மாதிரி வரலாற்று கதைகள் அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது அந்த கதையோட சேர்ந்து நானும் பயணிக்கணும் பயணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளோட சேர்ந்து அந்த அந்த சூழ்நிலையோட நம்ம போயிட்டு அந்த இடத்துலேயே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு புத்தகங்களை வாசிக்கும் போது அந்த ஃபீல் நம்ளுக்கு கொடுக்கும் அதில் வர இந்த ஒரு காதல் திரையாக இருக்கட்டும் ஒரு போர் செய்யற இதுவாக இருக்கட்டும் அந்த மன்னர் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசுகிற வசனங்கதையை வசனமாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் வந்து வார்தைகளால் படிக்கும் பொழுதும் அது உணர்ச்சி பூர்வமாக நம்ம உணர்ற மாதிரியும் அந்த இடத்துலயே போய் நின்று அதை கண்ணால் அந்த நிகழ்வுகளை பார்த்த மாதிரியும் ஒரு உணர்வை வந்து நம்மளுக்கு வாசிப்பு வந்து ஏற்படுத்தும் அது பொன்னியின் செல்வன் புத்தகம் படிக்குபோது அதை நான் ரொம்பவே வந்து அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரியான இந்த பொன்னியின் செல்வன் புத்தகங்களை நான் ஒரு ரெண்டு முறைக்கு மேலே படிச்சிருக்கேன் இனிமேலும் நான் வந்து அந்த புத்தகங்களை எனக்கு எப்போலாம் எனக்கு பொழுது போக்கனுன்னு தோணுதோ அப்போலாம் அந்த புத்தகங்களை கண்டிப்பாக எடுத்து படிப்பேன் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நம்ளோட மனநிலை ரொம்ப சீராகவும் அமையும் நமக்கு வந்து எந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசோ இல்லை நம்ம மூளையோ போட்டு குழப்பிக்கிறத தவிக்கிறதுக்காக புத்தகங்களை வாசிக்கலாம் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய திறன் வந்து வெளிப்படும் வாசிக்க வாசிப்பு திறன் மேம்படும் அதுமட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய விஷயங்களில் அந்த ப வந்து தெரிஞ்சிக்க முடியும் புத்தகங்கள் வாசிக்கிறது மூலியுமாக அதில் இருக்கிற கதைகள் என்ன அந்த கதையோட உட்கரு என்ன அந்த கதை என்ன சொல்ல வருது அந்த கதைலருந்து நம்ம என்ன கற்றுகுட்டோம் இந்தமாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம புத்தகங்களை வாசிக்கும் போது கற்றுக்குலாம் எனக்கு பொன்னியின் செல்வன் புத்தகங்கள் படிக்கும் பொழுது அதில் ஏற்பட்ட வரலாற்று சம்பவங்களாக இருக்கட்டும் ஒருத்தவங்களுடைய நயவஞ்சகத்தை மூலியுமா ஒரு ஆட்சியவே எப்படி கவுத்தாங்க அது எப்படி வீழ்ச்சி அடையுது இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பொன்னியின் செல்வன் புத்தகங்கள் படிக்கும் போது நான் அனுபவச்சு கற்றுகிட்ட விஷயங்கள் இப்போ புத்தகங்கள் வாசிக்கறது மனசை மட் மனசை லேசாக்குது அதே சமயம் நம்மளை அறிவு பூர்வமாகவும் மேம்படுத்துது